இசை வகை அப்படின்றதுலாம் தனியாலாம் எனக்கு அது அதெலாம் என்னென்னு தெரியாது எனக்கு பிடிச்சது வந்து பாட்டு பாட்டு பாடுதுன்னா எனக்கு ரொம்ப இடிக்கும் எனக்கு பழைய பாட்டில் இருந்து இப்போ இருக்கிற புது பாட்டு வரைக்கும் எனக்கு நிறையா பாட்டு பிடிக்கும் நான் எல்லா பாட்டையும் கேட்பேன் பழைய பாட்டா எம்எஸ்வி விஸ்வநாதன் சார் சாங்கில் இருந்து இப்போ இருக்கிற அனிரூத் சாங்கு வரைக்கும் எல்லாத்தையும் கேட்பேன் எனக்கு பிடிச்ச மியூசிக் டேரக்டருன்னா அது ஏஆர் ரஹ்மான் தான் அப்படி இருக்கும் போது நான் எல்லா எல்லா பாட்டும் நான் கேட்பேன் இந்த வகை ஒரு சிலதுலாம் சொல்லுவாங்கள்ல இந்த கர்னாட்டிக் ஹிந்துஸ்தானி அந்த மாதிரிலாம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு அந்த ராகம் தாளம் அதெலாம் எனக்கு எதுவும் தெரியாது பாட்டு பிடிச்சுருக்கா கேட்குறம்மா மயிண்ட்டில் லேசாக சந்தோஷமாக இருக்குமா அவ்வளோ தான் மற்றபடி இந்த வகைய வச்சி பார்க்கறது அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது நமக்கு அதெலாம் அந்த அளவுக்கு சங்கீத ஞானமும் கிடையாது பார்ப்பேன் கேட்பேன் பிடிச்சுருந்தா கூட பாடுவேன் அவ்வளோ தான் மற்றபடி நமக்கு இந்த வகைலாம் எதுவும் தெரியாது